இப்போ வந்து விளையாட்டு வந்து ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனில்லாம் நம்ம வந்து பிரித்து பேச கூடாது இப்போ நடைமுறை சமுதாயத்தில் இப்போ வந்து எல்லாமே சமன்னு ஆகிடுச்சி எல்லா போட்டிகளும் எல்லாருக்கும் சமம் கிரிக்கெட் கூட இப்ப பெண்கள் நிறையா பேரு விளாண்டு நிறையா சாதனைகள்லாம் முறியடிக்கிறாங்க அப்போ ஏன் பெண்கள்லாம் வந்து வெளியில் வரலைனால் வந்து அவங்களோட சூழ்நிலை அப்படி அவங்க வீட்டை விட்டு வெளியே விடலை அதனால் தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே என்னன்ன விளாட்டுலாம் விளாட முடியுமோ அத விளாண்டாங்க இந்த சொப்பு சாமான் இந்த பல்லாங்குழி தாயக்கட்டை அதெல்லாம் அவங்க விளாண்டு அவங்களை பொழுது போக்கிக்கிறாங்க ஆண்கள்லாம் அப்போ ஃப்ரீயாக விளாண்டதனால் அவங்க கபடி கிரிக்கெட் அது மாதிரி விளாட்டுகள்லாம் அவங்க அதிகமாக விளாட விளாண்டு அவங்க வந்து பொழுது போக்கறாங்க ஆனால் இப்போ நடைமுறையில் வந்து ஆ பெண்கள்லாம் வந்து எல்லா விளாட்டுமே விளாடறாங்க அவங்களும் வந்து சலித்தவங்க இல்லை ஆண்களுக்கு நாங்களும் சலித்தவங்க இல்லனுட்டு அவங்களும் அவங்களா அவங்களால் முடிஞ்ச விளாட்டு எல்லாமே விளாண்ட்டு இருக்காங்க பெண்கள் வந்து பிரித்து பேச கூடாது அவங்க வந்து அவங்க அவங்க சமையக்கட்டிலயே அவங்களுக்கு முன்னாடி இடம் கொடுத்ததுனால தான் அவங்களால் விளாட முடியலை இல்லைனா அவங்களும் ஃபர்ஸ்டிலிருந்தே அவங்களோட மனோபலத்தையும் அவங்க உடல் வலிமைல்லாம் அவங்க காட்டிருப்பாங்க